அதனால பேப்பர் எல்லாம் படிக்க முடியுறது இல்லை படிச்சதனால நல்லா தெளிவாக தெரிஞ்சது என்னோடய பேப்பர் படிக்கும் போது எழுதும் போது என்னால் சிரமம் இல்லாமல் எழுதுறதுக்கு முடிந்தது நான் இப்போது வந்து கொஞ்சம் தெளிவாக ஆயிருச்சு கண்ணு பார்வை இல்லாதனால் என்னால் இப்போ எழுதவும் படிக்க முடியாதனால் கண்ணாடி போட்டு தான் படிக்கிறேன் ரொம்ப சிரமமாக இருக்குது எனக்கு அதனால் இப்போது தமிழில் பேசும் போது அதனால் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது எல்லாம் இது அது இழந்ததில் ஒன்றும் இது இல்லை சிரமம் எதுவும் இல்லை அது படிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கண்ணாடி போட்டு தான் படிக்க முடியுது என்னால் அதனால எதாவுது செய்கிறதுன்னா படிக்கிறனா செய்கிறனா கூட கண்ணாடி போடாமால் படிக்க முடியாது என்னால்